கிராமப்புறமாக இருக்கிற வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா அவங்க ஒரு தெய்வம் மாதிரி பு வழிபடுறாங்க விவசாயத்தை வந்து அழியக்கூடாது விவசாயம் அழிஞ்சிடுச்சின்னா எல்லாமே போய்விடும் உலகமே பின்தங்கிடும் நம்ம நாடே பின்தங்கிடும் சொல்லிட்டு எங்கள் திருச்சி மக்கள்லாம் விவசாயத்தை வந்து தெய்வம் போலப் போற்றி விவசாயத்தை வந்து நல்ல முறையில் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் வந்து விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது நிறைய மக்கள் வந்து வெளியில போயிடுறாங்க படிச்சிவிட்டு அதனால் வந்து விவசாயம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு விவசாயத்துக்கு புதிய வழிமுறைகள் என்னென்னா டெக்னாலஜியே வளர்ந்துருக்கு அதுக்கு முன்னே ஆடு மாடை வச்சி தான் பண்ணிட்டுருந்தாங்க இப்பெல்லாம் மெஷினரியாக இருக்கு மெஷினரியை வச்சி ஈஸியாக பண்ணலாம் ஆனால் வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு எடுத்து பண்ண மாட்டுறாங்க கிராமப்புற மக்கள் வந்து கொஞ்சம் பேர் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் அதுவுன்ற மாரிஸ் போயிட்டுருக்கு ஏன்னா விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது விவசாயப் பொருள்கள் வந்து விலையில்லா போயிட்டுருக்கு அதனால விலையில்லாததால மக்கள் வந்து இதில் பண்ணுறதுக்கு நம்ம நிலத்தையே விற்றுட்டு போயிரலான்ற மாதிரி இருக்காங்க அதனால் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா விவசாயமும் மென்மேலும் முன்னேறும்